நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து நயன்ட்டி பர்ஸன்ட் எல்லோருமே விவசாயம் தான் செய்கிறாங்க விவசாயம் செய்றத்துக்கும் ஆளு பற்றாக்குறை தான் அதே டெவலப்மெண்டில் வந்து பார்த்தாக்கா இந்த ஒசூர் ஏரியா கொஞ்சம் கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்டில் இருக்குது டிவிஎஸ் கம்பெனி இருக்குது அசோக் லைலேண்ட் இருக்குது டாடா இருக்குது டெல்டா இருக்குது ஹாப் கம்பெனி இருக்குது டா டாடா ஓலா எல்லா கம்பெனியுமே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறையா இருக்குது அதுங்க எல்லோருமே லேபர்ஸ்ங்கெல்லாமே செய்கிறாங்க ஓலா கம்பெனி வந்து இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதுசாக வந்திருக்குறதுனால நல்லா அதில் ஒரு எட்டாயிரம் பேர் ஊத்தங்கரை பக்கத்தில் வேறு வேறு கம்பெனி செஞ்சுன்னுருக்குறாங்க எட்டாயிரம் பேருக்கு மேலே வேலே செய்றாங்க டாடா கம்பெனியில் ஒசூரில் நிறையா வேலை செய்றாங்க அசோக் லைலேண்டில் எல்லா கம்பெனிலையும் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறையா வேலை இருக்குது ஆனால் செய்யமுடியாமல் நார்த்காரரெலாம் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க கார்மெண்ட்ஸெல்லாம் நிறையா இருக்குது நம்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குறும்புருப்பள்ளி இருக்குது திப்பனப்பள்ளி இருக்குது நல்லிகுப்பத்தில் இருக்குது இந்த பக்கம் கோல்பள்ளியில் இருக்குது சூளகிரியில் இருக்குது நிறைய கார்மெண்ட்ஸ் எல்லா இடத்துலயுமே இருக்குது லேடிஸுங்க எல்லோருமே போய் கார்மெண்ட்ஸில் செஞ்சு நல்லா ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன்ஸ் பண்ணிக்கிறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் பொறுத்தவரையிலையும் எந்த பிரச்சினையும் அதிகமாக ஒன்றும் இல்லை ஆனால் ஆள் பற்றாக்குறை தான் நிறையா இருக்குது மீன் வளம் மீன் வளத்துக்கு டேம் இருக்குது கிருஷ்ணகிரியில் டேமில் அதில் நிறைய பேர் மீன் புடிச்சு அதை விற்று அதே இதுமாதிரி செஞ்சு அது ஒரு இரநூறு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே மீன் புடிச்சு நல்லா அதை விற்று அதை ஏதோ பொழைப்பு நடத்துகிறாங்க எல்லாம் ஓரளவுக்கு மெயின்டைன்ஸ் பண்ணுறாங்க அங்கேருந்து தான் எல்லாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கே மீன் சப்ளை பண்ணுறாங்க கிருஷ்ணகிரி பூரா அங்கே தான் வந்து எங்கள் ஏரியா பூரா அங்கே தான் போயிட்டு வாங்கிட்டு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்து பேரில் மீன் அங்கே தான் சப்ளை பண்ணியிருக்குறாங்க